நான் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு ரிங் ஆர்டரு பண்னேன் அந்த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா என் எனக்கு பிடிச்சிதான் ஆர்டரு பண்னேன் ஸ்டோன்லாம் இருந்துச்சு சரி ஸ்டோன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டரு பண்ணிட்டேன் மறுபடியும் வந்து பார்த்தா ஒரு பத்து நாள் கழிச்சுதான் வந்துச்சு நானும் அத்தனை என்க்வைரி போட்டேன் என்னடா இன்னும் வரலை இன்னும் வரலைன்னு சொல்லிட்டு அத்தனை தடவை நான் என்க்வைரி போட்டேன் அப்பு றமா ஒரு பத்துநாள் கழிச்சு வந்துச்சு வந்து நான் ஒரு ஒன் வீக் தான் கையில் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் எல்லாம் கொட்டி போயிடுச்சு அந்த இடமெல்லாம் ரொம்ப கருப்பாக ஆயிடுச்சு ஏன்டா வாங்கி னோம்னு ஆகிடுச்சி எழுநூற்றம்பது ரூபா அந்த ரிங் வேஸ்ட்டாக போய்ட்டு அப்படின்னு அப்பவே நான் நினச்சேன் நான் ஏன்டா அதை எல்லாம் எல்லாருமே சொன்னாங்க ஆன்லைனில் வந்து ஜுவெல் ஆர்டரு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் என்ன பண்னினேன்னா ஆர்டரு பண்ணிட்டேன் ஏன்டா அப்புறம் ஆர்டரு பண்ணினோங்குற மாதிரி இருந்துச்சு ரொம்பவே வேஸ்ட்டாக போகிட்டு அதை நினச்சி நான் ரொம்ப மன உளைச்சல் ஆளாகிட்டேன் இனிமேல் வந்து ரிங் வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஆர்டரு பண்ண கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்